இந்த காலக்கட்டத்தில் தமிழ்மொழி வந்து ரொம்ப பெருசாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அது வந்து பண்டைய காலக்கட்டங்கள்ல பார்த்தா தமிழ்மொழி எவ்வளோ பெருசாக உணர்வுகள் கொண்டுட்டு வந்தாங்களோ அந்தளவுக்கு இந்தளவு இந்த காலத்து மக்களும் பெருசாக பார்த்துட்ருக்காங்க அந்தளவில் வந்து இப்போ எல்லா துறையிலையும் பார்த்தா தமிழ்மொழி தான் பெ முதல் மொழியாக இருக்குது ஆனால் தமிழ் மொழியை வந்து எல்லாரும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே கத்துக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் ஃபஸ்ட்டாக தமிழ் மொழி தான் ஃபஸ்ட் நம்ம கத்துக்கிறோம் அதனால் மாற்றம் வந்து எல்லா ஊடகங்கள்லையும் இங்கிலிக்கு இங்கிலிஷ்க்கு நிகராக தமிழ்மொழி தான் பெருசாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் தமிழ் மொழியை எப்பொழுதுமே பண்டைய காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி அடுத்த காலத்துலேயும் சரி தமிழ் மொழியை எப்பயுமே பெருசாக தான் பார்ப்பாங்க